எப்படி மாறியிருக்கு அப்படினா பழக்கவழக்கங்கள் வந்து ஒரு மாதிரி முன்னாடிக்கு இருந்ததை விட மற்ற பழக்கவழக்கங்கள் கலந்துருக்கு அதோடய வந்து செப் பாத்திரங்கள் வந்து செம்பு அதேமாதிரி வந்து மண்பாண்டங்கள் யூஸ் பண்ணது இப்போ சில்வர் அந்தமாதிரி பல விஷயங்கள் மாறியிருக்கு